எங்கள் ஊரில் வந்து காட்டு மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப பேமஸ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோவில் நிறைய இருக்கு தர்மபுரியில அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு அப்புறம் அந்தான கொல்லாபுரி மாரியம்மன் கோவில் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸ்சு இந்த சைடு வந்து தர்மபுரி சைடு வந்து கொலாபுரி மாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப கும்பிடுவாங்க ரொம்ப வந்து வந்து சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க தர்மபுரியில முனியப்ப சாமி வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தர்மபுரியில வந்து கலாச்சாரங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கு தர்மபுரி மாநகரத்தில் பார்க்குறதுக்கு வந்து அப்புறம் வத்தலமலைன்னு ஒன்று தர்மபுரியில இருக்கு வத்தலமலைலாம் சுற்றி பார்க்கறதுக்கு இந்த ஊட்டி ஊட்டி மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு பிளேஸ்லாம் இப்போ நிறைய ரெடி பண்ணிட்டுயிருக்காங்க நிறைய பேர் டூரிஸ்ட் கைடுங்கலாம் வந்துட்டுருக்காங்க